ஆ ஆமாம் சொல்லுங்கள்

ஹலோ கேட்குதுங்களா ஆ நான் ப்ரின்ஸ்பல் தான்மா பேசுகிறேன் சொல்லுங்கள் ஆ போய்ட்டு இருக்குதும்மா

எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்களா சூப்பர்ம்மா சூப்பர் ஆ ஆ பயாலஜி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது காமர்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் போய்ட்டு இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஆமாம்மா வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அது நார்மல் டெஸ்ட் தான் ஏன்னா உங்கள் சன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டினீங்கள ஓகே தான் அதெல்லாம் பண்ணிடுவாங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லைம்மா கோச்சிங் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸ்க்குமே கோச்சிங்கெலாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபோர் சவன்ட்டி எடுத்துருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப் எடுத்துக்க சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிச்ச லைன்ல போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் இப்போ பார்த்திங்கன்னா ட்வெல்த்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல்ல வந்து ஃபஸ்ட் மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபை ஃபை நயன்ட்டி சிக்ஸ்ஸு ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ்லே பார்த்தோன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்கள் ஸோ வந்து மெடிக்கல் லைனுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்வெல்த்து இன்னேவரை எங்களுடைய அதிகபட்சமான ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லைன்ல தான் போய்ட்டு இருக்காங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பயாலஜி குரூப் கூட எடுத்துக்கலாம் அவங்க உங்கள் சன்னுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்னு கேட்டுக்கோங்கள் சஜ்ஜஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சின்னால் உங்களை ஹெல்ப் கேட்குறாங்க நம்ம எந்தமாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னால் நீங்கள் வந்து தாராளமாக மெடிக்கல் லைனை சூஸ் பண்ணி தரலாம் வாங்கள் மேடம் போய்ட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ட்ரன்ஸ் டே எக்ஸாம் டேட் என்றைக்கு என்னான்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிஷன்க்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் சொல்லுற டேட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதுதான உங்கள் மொபைல் நம்பர் கான்டேக்ட் நம்பர் இதை இதுதானங்கள ஆன்லைன்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் டேரெக்டாக வரலாம் ஆன்லைன்ல இருந்தாலும் நீங்கள் நேர்லேயே வாங்க ஏன்னால் நமக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லைங்களா நீங்கள் டேரெக்டாகவே வாங்க உங்களுக்கு ம் ஹா ஹாஸ்ட்டல் இருக்குது நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன்ல இருக்கீங்கள் அப்படிங்களா அப்படின்னா நீங்கள் ஹாஸ்ட்டல் ஹாஸ்ட்டல்ல தாளாரமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டியுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஆமாங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உங்கள் சன் வீட்டில் எப்படி இருக்காரோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணுவோம் படிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துப்போம் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ஹாஸ்ட்டலிலே சேர்த்துவிட்லாம் ஓகே ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெயில் பண்ணுறோம் ஆ நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வந்துவிடுங்க அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும் போது உங்கள் சன்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க ப்ராப்பராக இருக்கணும் ஆ ஓகேங்க ஓகே ஓகே ஆ தேங்க்யூ மேம்